தோனி சின்ன வயசில் விளையாட்டு ஆர்வமாக இருந்தார் அந்த காலக்கட்டத்தில் அவங்க அப்பா படிக்க வச்சி அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பிவிட்டார் அப்போ இருந்த போதிலும் டிக்கெட்டு வு ரயில்வே வேலை பார்த்து டிக்கெட்டு பஞ்சு மேனாக இருந்தாரு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறது அந்த காலக்கட்டத்தில் திடீர்ன்னு கிரிக்கெட்டுக்கு ஆர்வமும் வந்துவிட்டு கிரிக்கெட் ஆர்வமாக இருக்கிற காலக்கட் கிரிக்கெட்டை விளாட போட்டம்போது வெற்றி தோல்வி எல்லாம் அவருக்கு படி படியாக வந்துக்கிட்டே இருந்தது வர்ற காலக்கட்டத்தில் நம்ம திரும்பி திரும்பி கிரிக்கெட்டை விளையாண்டு வெற்றி பெறணும் அதை விளையாண்டு பேர் வாங்கணும் அப்படிங்கிற காலக்கட்டத்தில் வரும்போது திரும்பி திரும்பி அது விளையாண்டு வெற்றி மேல் வெற்றியாக செயல்பட்டு இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேயராக இருக்கார் தோனி தோனின்னாலே அவ் உலகத்தில் ஒரு பெரிய பிளேயர் என்கிற பேர் அவருக்கு வந்துடுச்சு திரும்பி அவரு அந்த பேர் வ எடுக்கணுங்கிறதுக்காக தான் வெற்றி தோல்வியை முத படியாக அவரு செய்யிணுங்கிறத்துக்காக முயற்சி பண்ணிக் கொண்டு இருக்கிறார் அதனால் வெற்றியை சந்திப்பார்